நான் என்னோட ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் அவர் படுத்து எழுந்திருப்பேன் ஒரு நாலு மணிக்கு படுத்தேன்னா ஒரு அஞ்சு மணி வரைக்கும் தூங்கிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து பசங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்துட்டு டீ போட்டு கொடுப்பேன் அப்புறம் கார்டனிங் இருக்குது அதில் வந்து தோட்டத்துக்கெலாம் தண்ணீர் ஊற்றிட்டு செடி நிறைய வெச்சுருக்கேன் மல்லி கனகாம்பரம் ஜாதிமல்லி எல்லாம் வெச்சுருக்கேன் கீரைச்செடி வெச்சுருக்கேன் அதுக்கெல்லாம் தண்ணீர் விடணும் இரண்டு வேளையும் தண்ணீர் விடுவேன் பூவெல்லாம் வந்து அதுக்கப்பறம் பறித்து கட்டி வைப்பேன் ஈவினிங் வந்து டின்னருக்கு நைட் டின்னருக்கு ஈவினிங் கொஞ்சம் ரெடி பண்ணி வைப்பேன் அப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன் அதுக்குள்ளே என் பேத்திங்க ஈவினிங் எழுந்து வந்தோன்னே ரெண்டு பேருக்கும் பாட்டு பாடுவேன் கதை சொல்லிக்கொடுப்பேன் அவங்க எனக்கு கதை சொல்லுன்னுவாங்க கதை சொல்லுவேன் ரெண்டு பேருக்கும் அவங்களோடு கொஞ்சம் இது கண்ணாமூச்சி விளையாடுவேன் ஒளிஞ்சு விளையாடுறது எல்லாம் நல்லா ஜாலியாக விளையாடுவோம் அப்புறம் வீடு கொஞ்சம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்கி வாசல் பெருக்கி தோட்டம்லாம் சுத்தம் பண்ணி அந்த வேலை பண்ணுவேன் எனக்கு மற்ற நேரம் அப்புறம் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் வீடெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்குவேன் கிட்சன் ஷெல்ஃப் ஹால் எல்லாம் கொஞ்சம் ஷெல்ஃபெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக வைப்பேன் ஒட்டடை அடித்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன் எப்பெல்லாம் ஒய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் வீடெல்லாம் கொஞ்சம் ஒட்டடை அடித்து வைப்பேன்